மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா வட்டாரத்தில் ஒரு ஒரு வட்டாரத்துக்கும் நிறைய பேச்சு வழக்குகளை யூஸ் பண்ணுவாங்க இப்போது உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா கோயம்புத்தூரில் என்ரா கண்னு பண்ணுற இந்த மாதிரி பேசுவாங்க திருநெல்வேலி பார்த்தீங்கன்னா ஏலே என்னலே வாலே அந்த மாதிரி பேசுவாங்க அதுக்கப்புறம் சென்னையில் பார்த்தீங்கன்னா என்னா வெச்சிக்குற அந்த மாதிரி பேசுவாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு வட்டாரத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் தமிழ் மொழியில பார்த்தீங்கன்னா சுத்த தூய தமிழ் இருக்கும் நம்ம தமிழ் மொழி வந்து ரொம்ப பழங்காலத்து மொழி ரொம்ப முன்னாடியே உருவாகிருச்சி முதன்முதலில் உருவான மொழி தமிழ் மொழின்னு சொல்லலாம் அந்த தமிழ் மொழியிலிருந்து தான் வட்டாரம் வந்து நிறைய வட்டாரத்தில் நிறைய பேச்சு நிறைய பேச்சு வழக்குகள் பிரிஞ்சுது அந்த பேச்சு வழக்குகள் தான் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு ஒரு வட்டாரத்துக்கும் அந்த மாதிரி செப்பரேட்டாக பிரிஞ்சு போய் பேசிட்டு இருக்காங்க இப்போ